ஹலோ ஆமாங்கம்மா மீன் வியாபாரிங்க தான்ம்மா உங்களுக்கு என்னா மீன் வேணும் எறாலிருக்கு கர்ணாயிருக்கு கெலங்காயிருக்கு சங்கராயிருக்கு வவ்வால் மீனுருக்கு வெறால்ருக்கு உங்களுக்கு எந்த மீனம்மா வேணும் இறா வந்து கிலோ நானூறுபா சங்கரா வந்து இரநூறுபா கே கர்லா மீன் நூற்றி எண்பது ரூபாய் உங்களுக்கு எந்த மீனம்மா வேணும் ம் ம் ம் சேரி சரி இறா வந்து நானூறுபாய் வேண்ணால் மூ முப்பது ரூபா கம்மி பண்ணி முன்னூற்றி எழுபது ரூபாய்க்கு கொடுக்குறேன் அதான் கெண்டை மீன் வந்து எரநூறுபாய் அதில் வேணால் கம்மி பண்ணி ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்கறேம்மா ஆ சரிம்மா பாத்துதான் கொடுக்குறேன் நான் உனக்காக சரி கம்மி பண்ணிதான் கொடுக்குறேன் நான் ம் ம் ஆ சரிம்மா சரி போட்டுக்கொடுக்குறேன் வாங்க வாங்கிக்கோங்க சரிம்மா சரி ஓகேவா சரி